ஹலோ சார் இது வாலிபால் பி ஃபுட் பால் கோச்சிங் சென்ட்ரா சார் ஆ சரி ஓகே சார் ஃபுட் பால் கோச்சிங் பண்ணும் சார் எப்படி சார் பண்ணுறது இன்னும் ரெண்டு டூ வீக்கில மேட்ச் இருக்கு சார் ஆ இப்போ காலேஜ் முடிச்சிவிட்டு இருக்கேன் சார் ஆமாம் ஆமாம் ஆ ஃபுட் பால் கோச்சிங் இங்கே அரியலூரில் பண்ணிட்டுருக்கேங்க சார் ஆமாம் சார் மேட்ச்சி வந்து ஒன் மந்த்து இருக்கும் சார் ஓகே சார் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்களா சரி ஓகே சார் டூ ஹவர்ஸ்ஸுங்களா ஓகே சார்

ஓகே சார் ஒன் மந்த்துக்குள்ளே பண்ணலாங்க சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஆமாம் சார் அரியலூரில் பண்ணிட்டுருந்தேன் சார் ஆ சரி அப்படிங்களா ஆ

ஓகே எப்படி சார் கோச்சிங்கலாம் எப்படி சார் ஆ சரி ஓகே சார் தேங்க் யூ சார்